ஹலோ நான் திருவாரூர்லேருந்து பேசுகிறேன் அருண் ஹோட்டல்லா நாங்கள் ஒரு பதினஞ்சி பேர் சாப்பிட வருறோம் அதுக்கான சீட் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியுமா டைம்மிங் எப்போது ஹோட்டல் எப்போது ஓப்பன் பண்ணுவிங்க எப்போ க்ளோஸ் பண்ணுவிங்கள் அதுக்கான டைம் சொல்ல முடியுமா அப்புறோ வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாம் உண்டா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா ஓகே தேங்க்யூ சார்